ஆட்டோக்கார அண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் முடிஞ்சு வர லேட்டாகும் அதனால் சீக்கிரமாக எனக்கு ஆஃபீஸ் எனக்கு டென் ஓ க்ளாக் முடியுது நீங்கள் ஒரு டென் ஃபிஃப்டின்குள்ளே வந்துவிட்டிங்கன்னா என்னை பிக்கப் பண்ணிக்குவீங்களா அதை கேட்டுக்கிறேன் பிக்காஸ் என்னோடய ஆஃபீஸ் வந்து சீக்கிரமாக முடியுது அதோடு அதோடு முன்பதிவு எவ்வளோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டிங்கனா நான் அதையும் அமைச்சுருவேன் என்னோடய பிக்கப் எப்போதுன்னும் எந்த இடத்துல எந்த இடத்துல நடக்கும்னு சொன்னீங்கன்னாலும் கரெக்டாக அதை முடிச்சுரலாம் கொஞ்சம் அது எ எப் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுங்க மற்றபடி என்னுடைய ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே நான் என்னுடைய வேலைல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் கரெக்டாக நீங்கள் வ வர்றதுக்கும் நான் வ வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீடு வந்து எல்எல்இயில் இருக்குது வொர்க் பண்ணுறது ஊட்டி நீங்கள் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் போதும் நான் அங்கே வந்துர்றேன் அங்கிருந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோன்னு மட்டும் சொன்னீங்கனா நான் ஜீபே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அந்த இடத்த இடத்த வந்து நான் கரெக்டாக வந்து ஆட்டோ ஏறுனதுக்கு அப்புறமா எந்த இடம்னு கரெக்டாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட மற்றபடி மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனா நான் இப்போவே ஜீபே பண்ணிடுறேன் முன்பணம் ஜீபே பண்ணிடுறேன் மற்ற பணம் வந்து நீங்கள் வந்து ஆட்டோ மு ஏறி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு தந்துர்றேன் வேறு ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால் அப்படி உங்களால் ஆட்டோ உங்கள் உங்கள் ஆட்டோ வர முடியலன்னா உங்களுடைய நண்பர்களோடய ஆட்டோ ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க பிக்காஸ் எனக்கு வந்து ஓலோ புக் பண்ண முடியலை டைம் ஆகிடுச்சு ஆட்டோ தான் இருக்குது அப்படின்னு காமிக்குது அதனால் நான் ஆட்டோ புக் பண்ணிக்கிறேன் முன்னாடியே கொஞ்சம் யாராவது இருந்தால் அனுப்புங்க